வணக்கங்க என் பேர் சுவேதா ஆமாம்ங்க ஆ நான் இங்க நான் உங்கள் கடை இருக்கிற இடத்துலதான் இருக்கேன் நான் வந்து எனக்கு வந்து ரெண்டே ரெண்டு தேவைங்க ஒன்று வந்து பென்சில் ஃபிட் ஜீனும் அதுக்கப்புறம் எனக்கு டிஷர்ட்ஸும் தேவைங்க உங்கள்கிட்ட அதான் அதை ஸ்டாக்கில் இருக்கா எல்லாமே கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி ஓகேங்க சரிங்க நான் இங்கே துணி எல்லாம் வந்து விதவிதமாக நிறையா ஆ வேறு வேறு பாட்டர்ன்ல இருக்காங்க சரிங்க உங்களோடைய நேரம் நீங்கள் எப்பேலே இருந்து எப்போவரைக்கும் இருப்பிங்க உங்களோட நேரம் அதாவது நீங்கள் எப்போலேருந்து எப்போவரைக்கும் இருப்பிங்க அங்கே அப்படியாங்க சரிங்க எப்போ அங்கே நிறையா கூட்டம் இல்லாம கொஞ்சம் ஆளுங்க கம்மியாக இருப்பாங்க சரிங்க சரிங்க உங்களோட விலை எல்லாம் எவ்வளோங்க வரும் ஒரு ஆரம்ப விலையும் அப்படியாங்க சரி சரி சரி நீங்கள் டிஷர்ட்டுன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருதுங்க அது வந்து அந்த துணி எல்லாம் எப்படி இருக்கும் அது நல்லா கொஞ்சம் கணமாக அந்தமாதிரி இருக்குமா இல்லைனா வந்து ம் ம் நல்லா உழைக்கும் இல்லைங்க அப்படியா சரிங்க சரிங்க சரி சரிங்க அப்புறம் இதைத்தாண்டி வேறு துணிமணிங்க எல்லாம் உங்கள்கிட்ட நிறையா இருக்குல்லைங்க அது வந்து இந்த ஆ அப்படியா சரிங்க இதெல்லாம் காஞ்சிபுரத்துல இருந்து நெஞ் ஒ சரிங்க சரிங்க சரிங்க சரி நான் வந்து

சரிங்க நான் சாயங்காலம் போல் வரன் சரியா சரிங்க வச்சிடுறேன் ம் சரிங்க கண்டிப்பாக சரிங்க நான் இப்போ வச்சிடுறேன் ம்